சூரரை புக் ஷாப்புங்களா மேம் எனக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் புக்கு எல்லாம் வேணும்ங்க மேம் அந்த புக்ஸெல்லாம் இருக்கா மேம் எல்லா மெட்டீரியல்ஸ் இருக்குங்கலா நியூ மெட்டிரியல் எதாக வச்சுருக்கிங்களா மேம் எல்லா சிலபஸ்ஸும் இருக்காங்க மேம் என்ன கம்பெனி மேம் வச்சுருக்கீங்க இல்லைங்க மேம் இது சொல்லுவாங்க இல்லையா இந்த சுறா அது மாதிரிங்க மேம் இப்போ எது இப்போ இப்போ இந்த இயரில் எது அதிகமாக சேல்ஸ் ஆகுதோ அது மாதிரி வேணும்ங்க மேம் ஆ ஓகே மேம் எனக்கு வேணும்ங்க மேம் டீஎன்பிஎஸ்சிக்கும் குரூப் ஃபோர் எல்லா புக்கும் வேணும்ங்க மேம் எவ்வளோ மேம் அமௌண்டு தொளசண்ட் ஃபை ஹண்ட்ரடாக மேம் டிஸ்கவுண்ட் எல்லாம் இல்லைங்களா மேம் எவ்வளோ மேம் பண்ணி தருவிங்க ஆ ஓகே மேம் புக்கு இப்போ இருக்காங்க மேம் இல்லை ஆ நாளைக்கு வரேங்க மேம் டுமாரோ வரேங்க மேம் ஆஃப்டர்நூன் வரேன் மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் ம் தேங்க் யூ மேம்